இப்ப எங்கூர்லெலாம் வந்து திருவிழாவில் வந்து போட்டிகளெலாம் நடத்துவாங்க நிறைய போட்டிகளெலாம் நடத்துவாங்க அந்த போட்டிகளெலாம் வந்து சண்டை வராது சண்டை வரக்கூடாது அப்படின்னிங்கன்னா அந்த இப்போ வந்து அந்த போட்டியில் யார் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களாம் ஒரு தனியாக கூப்பிட்டு வச்சி அந்த ஊர் தலைவர் அங்கே இருக்கிற பெரியவங்க அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க தோற்றாலும் ஜெயிச்சாலும் நீங்கள் என்னா பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது ஏன்னா சண்டை போட்டீங்கன்னால் அடுத்துவாட்டி நாங்கள் இந்த ஃபா இந்த திருவிழாவை நாங்கள் நடத்தமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த மீட்டிங்கை நடத்தி பேர் வந்து சண்டை போடக்கூடாது அப்படி சொல்லி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சண்டை போட்டிங்கன்னால் அடுத்தவாட்டி வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து சேர்க்கமாட்டோம் அப்படி அதுதான் சேர்க்கமாட்டோம்னா எப்படி விளையா இந்த திருவிழாவே நடக்காது அப்படிலாம் சொல்லிவிட்டு அந்த பேரை வந்து சரி அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் தான் அந்த விளையாட்டெலாம் ஆரம்பிப்பாங்க அதனால் எங்கள் ஊரில் வந்து எப்போதுமே விளையாட்டில் வந்து சண்டைலாம் வராது ஏன்னா முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து மீட்டிங் போட்டு சொன்னதனால அவங்க வந்து எங்கூரில் இருக்கிறவங்களெலாம் வந்து சண்டயே போடமாட்டாங்க சண்ட போடாமல் போட்டி நடத்துவாங்க இதுதான் வந்து எங்கூரில் வந்து வழக்கம் போல் நடக்குது